விலங்கு பொருட்கள் வந்து நம்ம இப்போ அதிகமாக பயப்படுத்திகிட்டு வரோம் உதாரணத்துக்கு விலங்குலேருந்து கிடைக்கக்கூடிய பால் ஆகட்டும் முட்டை ஆகட்டும் இறைச்சி ஆகட்டும் விலங்கு தோல் ஆகட்டும் இதெல்லாம் வந்து நம்ம இப்போது இந்த காலகட்டத்தில் அதிகமாக பயன்படுத்திட்டு வரோம் விலங்கு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாயிடுச்சி விலங்குகளை வந்து நம்ம அதிகமாக வேட்டையாடுறங்காட்டி அதனுடைய ஜனத்தொகை வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சி உதாரணத்துக்கு மான் அந்த மாதிரியான விலங்குகள் எல்லாம் வந்து அழிவு நிலையை நோக்கி முன்னேறிட்டுருக்கு திமிங்கலங்கள் இந்த மாதிரியான விலங்குகள்யெல்லாம் வந்து மனிதர்கள் அதிகமாக வேட்டையாடுறாங்க அதனால் வந்து அதனுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது இதெல்லாம் தவிர்க்கிறக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து நிறைய சட்டங்களை வந்து ஏற்றிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை வந்து காப்பாற்றுறக்காக நிறையா என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து உருவாகியிருக்கு அதனால வந்து விலங்குகளை வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் நம்ம தேவைக்கு அதிகமாக வந்து எந்த ஒரு விலங்கையும் வந்து நம்ம வந்து கொல்லக்கூடாது நன்றி